ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் வணக்கம் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சரி சார் ஆ ஓகே சார் அதான் அதான் சார் ஆள் ஆள் வந்து கம்மியாக இருக்கிறதுனாலதான் சார் லேட்டாகிட்டு நான் இன்னும் ரெண்டு நாளில் கொடுத்துடுவேன் சார் திருப்பி உங்களுக்கு நீங்கள் இன்னும் எத்தினி நாளில் சார் வேணும் சார் அதான் சார் நீங்கள் வந்து ஸ்டாக் கொஞ்சம் அதிகமாக சொன்னீங்க ஒரு அதனாலதான் சார் ஆள் வேறு இருக்குது குறைவா அதனாலதான் லேட்டாகிட்டு சார் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் சார் ம் ஆ அதெல்லாம் கொடுத்துட்றேன் சார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு ஆள் போட்டு அப்படிலாம் இல்லை சார் அப்படிலாம் பிரச்சனை இல்லை ஆள் நீங்கள் இப்போ சம்பளம் வந்து கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஆள் இன்னைக்கு நான் ரெண்டு ஆள் புது ஆள் போட்டுருவேன் அது ஓகேவா சார் உங்களுக்கு சரி ஓகே நான் அப்போ நான் நாளைக்கு நைட்டு கொடுத்துட்றேன் ம் ஆ ம் சரி சரிங்க ஓகே ஓகே சரி ஆ இதே நம்பர் தான் சார் இதே நம்பருக்கு நீங்கள் அனுப்ச்சுவிட்டா போதும் இல்லாட்டி ஃபுல் டீட்டெய்ல் அனுப்ச்சுவிடுங்க ம் ஓகே ம் ஓகே ஓகே ம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ